கல்யாணத்துக்கு முன்னாடி நலங்குன்னு ஒன்று வைப்பாங்க அப்போ வந்து நலங்கு வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்ச தண்ணி கரைச்சி ஊற்றறது அப்புறம் மஞ்சள் குங்குமம் கரைச்சி ஊற்றறது அப்புறம் வந்து திருநீறு போடுறது அப்புறம் இல்லைனா இது பூ போடுறது அப்புறம் வந்து பழைய சாப்பாட்டை கரைச்சி ஊற்றறது இந்த மாதிரியெல்லாம் போட்டு அவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்புறம் வந்து மாப்பிள்ளை அழைக்கிறது அப்போ வந்து பொண்ணோட தங்கச்சி ஆர்த்தி எடுக்க சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க நீங்கள் வந்து ஃபுல்லாக ஆர்த்தி எடுக்கிற பாட்டு பாடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அவங்க ஜெயிச்சிட்டாங்கனா மாப்பிள்ளைக்கிட்ட வந்து ரெண்டாயரூவா கொடு இல்லை தங்க மோதிரம் போடு அந்த மாதிரியெல்லாம் சொல்லி ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க அப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்புறம் நைட்டு ஃபோட்டோ ஷூட் அந்த மாதிரி எடுக்கும் போதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் முகூர்த்தம்லாம் முடிச்சிட்டு அவங்கள்லாம் வீட்டுக்கு போயிருவாங்க அப்புறம் சங்கீத்தில் வந்து டான்ஸ் ஆடுறக்கு வந்து இந்தந்த பாட்டு என்னென்ன பாட்டுலாம் நல்லா இருக்கும்னா மாலை டும் டும் மங்கள டும் டும் பாட்டு போட்டு நல்லா இருக்கும் பொண்ணும் பையனும் ஆட வைக்கலாம் அப்புறம் வந்து தொட்டதெல்லாம் தூள் பறக்குது மம்முட்டியான் பாட்டு போடலாம் அப்புறம் மாப்பிள்ளைக்கு மட்டும் தனியாக ரிங் மாஸ்டர் சிங்கம் போல் அந்த பாட்டு போடலாம் அப்புறம் வந்து மதுரை வீர அழகில் சாங்க் போட்டு எல்லாருமே ஆடலாம் சின்னவங்கள்லருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே டான்ஸ் ஆடலாம்